எங்கள் தாத்தா பாட்டி யாரும் படிக்கலை ஆனால் அம்மா அப்பா மினிமம் ஃபிஃப்த்து எய்த்து அந்தமாதிரி படிச்சிருக்காங்கள் அவங்களுக்கு சா சின்ன வயதில் பார்த்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கே பெரிய கஷ்டமாகருந்துச்சு அதனால் படிக்க வைக்கறதுக்கு முடியலை தாத்தா பாட்டியாலா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சு தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல பிள்ளைங்கள் நல்லாயிருக்கனும் அப்படின்றது லெவலில் எங்களை காலேஜ் வரைக்கும் அனுப்பி டீச்சராக்கி எந்த ஒரு சவாலுமே எங்களுக்கு இப்போ இல்லை ஏன்னால் பேரன்ட்ஸ் எங்களை எல்லாத்தையும் நல்லபடியாக படிக்க வைக்கத்தான் ஆசைப்படுறாங்க யாரு எந்த வீட்டிலையுமே காலேஜ் போகாத படிக்காதன்னு சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லை ரொம்பவே நிலம மாறிருக்குது